எங்கள் ஊருலேருந்து இப்போது நாங்கள் வெளியே பயணம் செய்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கனா பஸ்ஸு வந்து எந்தெடத்தில் எந்த பஸ்ஸு நிற்கும் ரூட் பஸ்ஸு வந்து எங்கே நிற்கும் டவுன் பஸ் எல்லாம் எந்த இடத்துல நிற்கும் அப்டிங்கிறது அது தெரியறதுல்ல இப்போது சில ரூட் பஸ்ஸில் ஏறும்போது டவுன் பஸ் ஸ்டாண்டில் வந்து நிற்கிறதுல்ல தள்ளி போய் நிக்குது இப்போ லக்கேஜ் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறோம் முடிக்கிறோம் இடையில நிறுத்துகிறாங்க நிறுத்தாமல் போறது காட்டியும் நாங்கள் அங்கேருந்து மறுபடியும் திரும்பி வரவேண்டிய சூல்நிலைகள் இருக்கு அந்த ஊருக்கு மற்றபடி வெளியூர் பயணம் போது அவங்களோட மொழி இதெல்லாம் வந்து தெரியமாட்டேங்குது அவங்க பாஷையில் வந்து எழுதி போட்ருக்கங்காட்டி எந்த ஊருன்னு படிக்க தெரியறதில்ல அப்புறம் மக்கள்கிட்ட வந்து நம்ம கேட்டாலும் அவங்களும் சொன்னால் புரியறதில்ல நாம் பேசுறதும் அவங்களுக்கு புரியறதில்ல இது ரொம்ப சிரமமாக இருக்கு